ஹலோ யாருங்க ஆமாம்ங்க நீங்கள் ஆ குழந்தைகளுக்கு தேவையான புக்ஸு எல்லாமே இருக்கு நீங்கள் நீங்கள் எங்கேருந்து பேசுறீங்க ஆ ஓகே ஓகே இங்கே புக்ஸ்லாம் நிறையா இருக்குங்க நீங்கள் வந்து வாங்கிக்கலாம் ஆ இருக்குங்க ட்ராயிங் புக்கு வேறு எதாவது புக்கு வேணுமா இல்லை டிஸ்கவுண்ட்டெல்லாம் இல்லீங்க இங்கே டிஸ்கவுண்ட் அளவு ஒரே வில தான் சொன்னால் சொன்ன ரேட்டில் தான் அப்படியே டிஸ்கவுண்ட்டெல்லாம் கிடையாதுங்க இங்கே டோர் டெலிவரி இங்கே பண்ணுறதில்லீங்க இத நாள் வரைக்கும் அப்படி எதுவும் பண்ணுனதில்ல டோர் டெலிவரியெல்லாம் பண்ணுனதில்ல வந்து தான் வாங்கிட்டு போகணுங்க ஏன்னா இங்கே வரையும் நிறையா புக்குகள்லாம் இருக்குங்க டோர் டெலிவரி பண்ணுறக்குலாம் இங்கே டைம் இல்லை யார் கொண்டு போய் கொடுக்குறது என்னென்ன புக்கு வேணும் ஓகே ஓகே ஓகே கதை புக்ஸ் எல்லாம் நிறைய வேணும் அப்படி தானே ஓகே ஓகேங்க ஓகே எல்லா புக்குமே இருக்கு நீங்கள் வந்து இப்போ சொன்ன புக்கெல்லாம் எடுத்து வைக்கிறேன் அப்புறம் நீங்கள் வந்தீங்கனா வாங்கிட்டு போய்க்கலாம் இங்கே டோர் டெலிவரி பண்ணுறக்கெல்லாம் இங்கே வந்து ஆளுக அந்த அளவுக்கு ஆளுக இல்லை அதனால் நீங்கள் வந்து தான் வாங்கிகிட்டு போய் ஆகணும் நீங்கள் வந்து வேணுணா டே வந்து பார்த்துட்டு பில் அமௌண்ட் எவ்வளோ ஆகுதுண்ட்டு நாங்கள் எடுத்து வைக்கிறோம் பில் போட்டு வைக்கிறோம் அப்புறம் நீங்கள் வந்து அமௌண்ட் கட்டிவிட்டு புக் வாங்கிகிட்டு போய்க்கலாம் ஓகே